பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது